நம்ம ஏ ஏரியாவில பார்த்திங்கனா பெரிய க்ரௌண்டு ஒன்று இருக்குது அந்த க்ரௌண்டில் வந்து விளாடம்போது அஜய்ன்ற ஒரு பையனுக்கு வந்து காலில் அடிபட்டிச்சு ஃபுட்பாலில் அடி கால் உடஞ்சிப்போச்சு அந்த கால் உடஞ்சி போனதுனால பக்கத்துலையே வந்து அந்த மறுவாழ்வு வசதிகள் எல்லாம் இருக்குது அந்த மறுவாழ்வு வசதியில் வந்து அந்த அஜய்ன்ற பையனுக்கு வந்து கால் உடஞ்சி போச்சு அதனால் இதுக்கு அப்புறம் அவனால் ஃபுட்பாலே விளாட முடியாதுன்னு சொல்லிடாங்க ஃபுட்பாலே விளாட முடியாதுன்னு சொன்னனால அந்த அஜய்ன்ற பையனுக்கு வந்து கோச்சிங் இது கொடுத்துட்டாங்க அவனுக்கு பாவம் கால் உடஞ்சிட்ச்சி அதனால என்ன பண்ணுறதுனு தெரியாமல் இன்னமாரி மறுவாழ்வு இதில் கூ கூப்பிட்டு அவனுக்கு வந்து கோச்சிங் வசதி கொடுத்து அவன் வந்து இப்போ அந்த டீம் வந்து கோச் பண்ண ஆரம்பிச்சிவிட்டான் ஃபுட்பாலில் வந்து அவனுக்கு ரொம்ப இன்ட்ரஸ்ட்டு ஆனால் இருந்தாலும் என்ன பண்ணுறது கால் உடஞ்சிப்போச்சு அதனால் அவனாலையும் ஒன்றும் பண்ண முடியல ஆனாலும் அவன் அந்த அவன் வந்து அந்த ஃபுட்பாலு ட்ரைனிங் பண்ணதே வந்து அவன் வந்து ஸ்டேட் ஃபிளேயராக ஆவணுன்னு சொல்லிட்டுதான் அந்த ஸ்டேட் பிளேயர் ஆவணுன்னும்போது கால் உடஞ்சிருச்சி அதனால் அவனுடைய கனவு வந்து நிறவேத்தணுன்றதுக்காக அவன் வந்து கோச்சிங்கில் சேர்ந்து கோச் கொடுக்க ஆரம்பிச்சான் பசங்களுக்கு கோச் பண்ணி இப்போ அவன் வந்து அந் அவனுக்கு கீழ ஒரு ரெண்டு டீமு இருக்குது அந்த டீமை வச்சு அவன் வந்து அந்த ஸ்டேட் பிளேயர் ஆவணுன்றதுக்கு கனவு நிறவேத்திக்கலாண்ட்டு முடிவு பண்ணி இருக்கிறான்